இதுக்கு முன்னாடியெலாம் வந்து இந்த பொன்னியின் செல்வன் நாவலெல்லாம் வந்து நிறைய பேர் என்னை படிக்க சொல்லுவாங்க அதெல்லாம் அப்போ வந்து பார்த்திங்கனா இந்த சோழர்கள் பாண்டியர்கள் அதுமாதிரி சொல்லிகிட்டுருப்பாங்க அதெல்லாம் முன்னாடி நடந்த கதையெலாம் நமக்கு எதுக்குன்னு நான் வந்து அதெல்லாம் ஒதிக்கிட்டு போயிடுவேன் அதை வந்து அந்த அளவுக்கு எனக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து விருப்பமே கிடையாது அது எதுக்குடா படிச்சுக்கிட்டு நம்ப எதுக்குடா அதெல்லாம் தெரிஞ்சு என்னாடா பண்ணப்போகிறோம்னு வந்து இருந்தேன் அப்போதான் வந்து அதுக்கப்புறம் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொன்னியின் செல்வன் படமெலாம் வந்தவுடனே அதை பற்றி நிறைய பேர் நல்லதா பேசிகிட்டுந்தாங்க அது நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது அந்த சோழர்களோடய வீரத்தை பற்றிலாம் பேசிகிட்டுந்தாங்க அதனாலே வந்து எனக்கும் வந்து அந்த புக்கை வந்து படிக்கணும் அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு அதனாலே அந்த ஆர்வம் வந்து ரொம்ப வந்தது அதனாலே அந்த புக்கை போய் படிச்சு அதுலே நிறைய வாழ்வியல் கற்றுக்கலாம்னு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி வந்து வீரமாக இருக்கணும் எப்படி வந்து நம்ப சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துக்கணும் எந்தமாதிரி பழி சொல்லக்கூடாது நீதி தவறாமல் எப்படி நம்ப இருக்கணும்னு வந்து அந்த புக்லேருந்து நம்ப படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அதுதான் வந்து என்னை வந்து அந்த புக்கு நம்ப ஏன் படிக்கக்கூடாது அதை படிக்கால் இருந்தால் அதை படிக்காமல் இருந்தால் ஒரு நானும் நடைமுறை வாழ்க்கை தான் வாழ்ந்து அதை படிச்சதுக்கப்புறம் ஓரு நல்ல மனுஷனாக நல்ல சிந்தனைகளோடு செயல்பட வைக்குது அந்த புக்கு